மேம் ஆர்ட்ரு பண்ணுறீங்களா மேம் மெனு கார்ட் பட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் இப்போ அவைலபிளா இல்லை மேம் இப்போருக்கிற ஐட்டம் சிக்கென் பிரியாணி மட்டன் பிரியாணி பிரான் பிரியாணி எக் பிரியாணி இருக்குது மேம் இல்லை மேம் ஃபிரைட் ரைஸ் நூடுல்ஸ் ஸ்டாட்டர்ஸுலாம் இருக்குது மேம் எங்கள் ஹோட்டலில் ஸ்பெஷல் ஹோட்டல் கிராண்டின் ஸ்பெஷல் பிரியாணி கிராண்டின் ஸ்பெஷல் சேஷ்வன் ஃபிரைட் ரைஸு இருக்குது மேம் ஓகே மேம் உங்களுக்கு வேறறு என்ன ஐட்டம்ஸ் வேணும் கொஞ்சம் சொல்கிறீங்களா இருக்குது மேம் ப்ளைன் நாண் பட்டர் நாண் கார்லிக் நாண் பன்னீர் நாண் கீமா நாண் இதுமாதிரிலாம் இருக்குது மேம் உங்களுக்கு என்ன வேணும் மேம் பன்னீர் கிரேவி மஷ்ரூம் கிரேவி சிக்கன் கிரேவி கடாய் சிக்கன் இதலாம் இருக்குது மேம் ஆ இருக்குது மேம் கொண்டுவர்றேன் மேம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் மேம் ஓகே மேம் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறோம் மேம் ஓகே தேங்கியூ மேம்